போக்குவரத்து பொறுத்தவரைக்கும் விழுப்புரத்தை வெ விழுப்புரத்திலிருந்து பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜன்சிக்கு போகணும்னால் விழுப்புரத்துலேருந்து பக்கத்தில் அப்படி ஈஸியாகயிருக்கும் அதாவது கிராமத்துங்கலேருந்து இப்போ வெளியே ஹாஸ்பிட்டல் ஒரு எமர்ஜென்சி போகணும் அப்படின்னா பஸ் வந்து ஊரை சுற்றி போகுது அப்போ ஊரை சுற்றி போகும்போது டைம் வந்து அதிகமாக எடுக்குது டைம் அதிகமாக எடுக்கிறனால இப்போ கரெக்ட்டான நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியலை ஒரு எமர்ஜென்சிக்கு நம்மளால போக முடியலை அப்படின்றனால ஹப்பல் பல உயிர்கள் வந்து பாதிக்கப்படுது அதனால் இப்போ நம்மளுக்கே ஒரு சுத் அதாவது சுற்றி போகாமல் நம்மளுக்கே டைரக்ட்டாக இங்கேயிருந்து நம்ம டைரக்ட்டாக உடனே விழுப்புரம் போகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணா நல்லாயிருக்கும்